ஹலோ ஆ சார் கேட்குதா சார் சார் மாறன் டிராவல்ஸ் ஆ யா சார் நாங்கள் நெக்ஸ்ட் நான் லாஸ்ட் டைம் உங்களுடைய காரில் வந்து போயிருந்தோம் சார் ராமேஸ்வரம் வரைக்கும் சு சூப்பராக இருந்துச்சு சார் பட்டு கார் நீட்டாக ஓட்டிகிட்டு போனாங்க டிரைவர் ஸோ எனக்கு வந்து இப்போது வந்து நாங்கள் போகணும் சார் கன்னியாகுமாரி வரைக்கும் கொஞ்சம் வாடைக்கு காரு கிடைக்குமா சார் ஆ ஓகே சார் ஓகே சார் சார் இல்லை ஒரு பத்து பேர் போகிற மாதிரி கார் வேணும் சார் எங்களுக்கு பார்த்து கொடுத்துருங்க கொஞ்சம் நாங்கள் எல்லாேருமே நைட் டிராவல் பண்ணுறனால கொஞ்சம் வந்து படுத்துக்கிற மாதிரியான வசதி உள்ள காராக பார்த்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் புக் பண்ணி தந்துடுங்க சார் சார் வாடகை எவ்வளோ சார் வரும் அமோண்டு இல்லை சார் த்ரீ டேஸ் சார் ஃபுல்லாமே சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி சார் காரு வேணும் ஆ சரி ஓகே சார் ஓகே சார் ஃபாட்டி பைவ் தௌசணா சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் எல் பத்து பேர் மட்டும் நீட்டாக போகிற மாதிரி காரு வந்து நீட்டாக கழுவி கிளீன் நீட்டாக சுத்தம் பண்ணிட்டு எங்களுக்கு மட்டும் அமுச்சிருங்க சார் வர ஃப்ரைடே அமுச்சி விடுங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார்